குழந்தைகளுக்காக வேண்டி கவர்மெண்ட்டு எவ்வளவோ நல்ல விஷயங்கள பண்ணிக்கிட்டுருக்குது அதுக்காக அனாதை ஆசிரமங்கள அங்கேங்க அமைக்குது முன்னையெல்லாம் வந்து அதிகப்படியாக சிறுவர்கள் சிறுமிகள் கொழந்த இது கொழந்தைங்கள வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்கள் இப்போ அதை வந்து அரசு வந்து அதிகாரிகளை போட்டு எல்லாத்தையும் பார்வயிட சொல்லி அதிகாரிகளை போட்டு பார்வையிட சொல்லி அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க அனாதை ஆசிரமங்களும் தனியார் நிறுவனம் தொண்டு நிறுவனம் இவங்கள்லாம் கூட கொழந்தைகள வந்து தத்து இது அவங்க வந்து கொழந்தைகள வந்து எக்காரணத்தை கொண்டு அனாதாக இருக்கக் கூடாதுங்கிறதுக்காக அவங்க எடுத்து வளர்த்து நல்லபடியாக அந்த குழந்தைகள பெரிய ஆளாக ஆக்கி நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்கி நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வர்கிறாங்க இதனால் கவர்மெண்ட்டு நல்ல விஷயங்களா இது மாதிரிலாம் பண்ணுது